என் மயிலாடுதுறை வந்து ரொம்பவே என்ன சொல்வதுன்னா இயற்கை நிறையா இருக்கிற பிளேஸ் தான் நான் வந்து இங்கே திருச்சியில் தான் இருந்தேன் காலேஜ் வந்து மயிலாடுதுறை ஏவிசியில் தான் படித்தேன் ஸோ அப்போது வந்து நான் போன போது அங்கே மழையெல்லாம் பெஞ்சதுன்னா அந்த ரோட்டோரமாக வந்து தண்ணியெலாம் தேங்க ஆரம்பிச்சுடும் அந்த மாதிரி தண்ணியெலாம் தேங்கும் போது அதுக்குள்ளாறயெலாம் நண்டு அப்புறம் வந்து நிறைய ஆமை குட்டி குட்டியாக நண்டு கொஞ்சம் பெரிய நண்டு அப்புறம் மீன் குட்டி குட்டியாக ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த ரோட்டோரத்தில் தண்ணிதான் தேங்கி நிற்கும் அந்த தண்ணிலெலாம் மீன் இருக்கும் நமக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும் ஏதாவது ஒரு குளம் இல்லை குட்டை இந்த கிணறு அந்த மாதிரி இருந்ததுன்னால் மீன் வரதுனால் ஒரு லாஜிக் இருக்குது இது இப்படி ரோட்டோர தண்ணியில் மீன் வருது இது எப்படி சாத்தியம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அதை வச்சு ஒரு ஆராய்ச்சி மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிகிற மாதிரிலாம் யோசித்தது உண்டு ரொம்பவே அழகாக இருக்கும் மழை பெஞ்சது அப்படின்னா அப்படியே ரொம்ப பொறுமையாக மழையெலாம் வந்து அந்த இடி இடிச்சு ஆக்ரோஷமாயெலாம் பெய்யாது ரொம்பவே பொறுமையாக அப்படியே அமைதியாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரே மாதிரியாக வந்து மழை பெய்யும் ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப பிடிக்கும் என்ன ஒரு இஸ்யூ இருக்குது அப்படின்னா சுற்றுசூழல் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அங்கே வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும் ரோடு வந்து அடிக்கடி டேமேஜ் ஆகிடும் பிக்காஸ் வந்து அந்த சைடு எல்லாமே டெல்ட்டா சைடு அப்படிங்கிறதுனால எல்லாமே பொதை நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது மண்ணை வந்து நம்ம தோண்டி பார்க்குறோம் அப்படின்னா அந்த மண்ணை தோண்டி பார்க்கும் போது அந்த மண் வந்து கரெக்டாக அந்த தோண்டின இடத்தை மூடிடுச்சு அப்படின்னா அது ஒரு சம நிலன்னு சொல்லி சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து மண் வந்து கொஞ்சம் எகிறி மேலே நின்றுச்சி புதைக்கும்போது அது மேடு நிலம்னு அதை நம்ம கொட்டிவிட்டோம் அப்படின்னா அது உள்ளார போச்சு இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல கொட்டுறதுக்கு மண் தேவைப்படுறதா இருக்குது அப்படின்னா அதை பொதை நிலம்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ வந்து அங்கே எல்லாமே பொதை நிலம் மாதிரி தான் அதுமட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லணும்னால் இந்த மழை டைமில் ஒரு தடவை நான் எங்கள் சித்தி வீட்டில்தான் படித்தேன் இல்லைங்களா ஸோ வந்து அப்போ வந்து இந்த ஒயர் வந்து ஒன்றுத்த கட்டணும் கேபிள் ஒயரு ஸோ அதுக்காக என்ன பண்ணிணாங்க அப்படின்னா ஒரு குச்சியை நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி தோண்டினாங்க ஐ மீன் குழி தோண்டினாங்க குழி தோண்டுகிறப்ப என்ன ஆகிடிச்சு தண்ணி வந்துடுச்சு அந்த குழியிலேருந்து சரி அது ஏதோ சும்மா தான் வருது போல் அப்படின்னு தோண்டினா ரொம்ப ஆழமாக வர ஆரம்பிச்சுடுச்சி ஸோ தண்ணி தோண்டின வுன்னே அந்த நிலத்தடி நீர் அப்படிங்கிறது அவ்வளோ இருந்தது அந்த இடத்துல ஸோ அதெல்லாம் ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப இயற்கை அமைந்ததாகவும் இருக்கும் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் மட்டும் தான் ப்ராப்லம் அடிக்கடி வந்து தண்ணி அந்த மழை டைம்லெலாம் அடிக்கடி கழிவு நீராக அது இதாக வெளியில் வர ஆரம்பிச்சுடும் அது ஒன்று மட்டும் தான் அதுக்கப்புறம் வந்து சுத்தமெலாம் வந்து நல்லா இருக்கும் கிளீனாக தான் இருக்கும் பட் அந்த ட்ரைனேஜ் மட்டும்தான் இஸ்யூ மற்றபடி எல்லாமே சூப்பவாக தான் இருக்கும்